ஆறு நாலு ரெண்டாயிரத்து ஒன்று ஏழு அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டு தொள்ளாயிரத்து எட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டு நாலு ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறு பதினாலு பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு பதினஞ்சு பதினஞ்சு ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டு